மேம் உள்ளே வரலாமா மேம் நான் இந்த மாதிரி ட்ரிபிள் இ செக்கெண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனும் மேம் எங்களுக்கு வந்து இன்னும் போர்ஷன்லாம் முடிக்கல மேம் எக்ஸாம் வேறு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல எங்கள் ஹெச்ஓடி மேலே தான் மேம் கம்ப்ளைண்ட் பண்ணனும் ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்ததுனால் எக்ஸாம்க்கு பிரிப்பர் ஆகணுல்ல மேம் ஆனால் போர்ஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அதனால் தான் மேம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அவங்க வந்து ஒரு டூ டேஸ் லீவ் போட்டுற மாதிரி பட்டோம் நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்